அம்மன் ட்ராவல்ஸுங்களா அண்ணா நாங்கள் இங்கே டிஎன் பாளையத்துலேந்து பேசுறேங்கண்ணா கோபி ஆமாங்க இப்போ நாங்கள் குடும்பத்தோடு வந்து திருப்பதி போகணுங்கண்ணா இது எங்களுக்கு வந்து எப்படினா நாலு பேருக்கு வந்து சின்ன வண்டி வேணுங்கண்ணா சின்ன வண்டி கார் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்கண்ணா நாலு பேர் போகிற மாதிரி ஆறு பேர் போகிற மாதிரி வந்துட்டு கார் அது மாதிரி வந்து ரெண்டு வண்டி வேணுங்கண்ணா ஆமாங்க அப்புறம் இந்த பேமெண்ட்டு அதெல்லாம் எப்படி என்னன்னு சொல்லி கேட்க தாங்க கூப்பிட்டோம் பக்கத்தில் வந்து போயிட்டு வந்திருக்காங்கண்ணா உங்கள் இதுலேந்து தான் போயிட்டு வந்துருக்காங்க ட்ராவல்ஸ்லேருந்து கேட்டதுக்கு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணி தரீங்கனு சொன்னாங்க அதனால தான் கேட்குறோங்க என்னன்னு நாலு பேர் போகிற வண்டினால் எவ்வளோங்கண்ணா ஆகும் ஆ ரெண்டு நாள் இருக்குங்கண்ணா ட்ராவல்ஸு ரெண்டு நாள் பத்தாயிரங்களா சரி சரிண்ணா ஆறு பேருங்கனாண்ணா ஆறு பேர் வண்டி இருபதாயிரம் அண்ணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்களா ஆமாங்க நீங்கள் கம்மி பண்ணிப்பிங்கனு சொல்லி தான் வந்துட்டு கேட்குறோம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்கண்ணா சரிங்க சரிங்க ஆமாங்க ரெண்டு நாள் ட்ராவல் இருக்கற மாதிரி இருக்குங்க ம் முன்னாடி நாள் காலையில் கிளம்புற மாதிரி இருக்குங்க அப்புறம் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் நைட்டு அப்படி வரமாதிரி இருக்குங்க எப்படிங்கண்ணா டே நாள் கணக்கு போடுவீங்களா இல்லை வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸு அந்த மாதிரி கணக்கு போட்டு சொல்லுவீங்களாண்ணா ம் நாள் கணக்கு மாதிரிங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நான் உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் சொல்கிறோங்கண்ணா திருப்பி உங்களை கூப்பிட்றோம் ம் சரிங்கண்ணா தேங்க் யூ